நான் வந்து பார்த்தீங்கள்னா தர்மபுரிலேருந்து ஏற்காடு போகிறதுக்கோசரம் பஸ் புக் பண்ணியிருந்தேன் அந்த புக்கில் பார்த்தீங்கள்னா புக் பண்ணதில் கேஷாக பண்ணுறிங்களா இல்லை டெலிவரியாக கையில் கொடுத்தடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கள்னா கேஷாக கையில் கொடுக்கும்போதே சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சில்றை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஒரு பஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க உங்கள் கிட்டே சில்லறை இல்லேனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஓட்டுனர் கிட்டே கேட்டு பாருங்க அவர் கிட்டே இருக்கா அப்படின்னாங்க ஓட்டுனர் கிட்டே கேட்டால் அவர் நான் எதுக்கு சில்லறை வெச்சுக்கிறேன் அப்படின்றாரு அப்புறம் பஸ்ஸு யார் மெயின்டைன் பண்ணுறது இப்பெலாம் வந்துடுச்சி பார்த்தீங்கள்னா இப்போ ஒரு ஆன்லைன் டெலிவரி பூரா வந்து பார்த்தீங்கள்னா மொபைல்லேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கள்னா இந்த மாதிரி பஸ்சில் மட்டும்தான் இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அதே மாதிரி இப்போது பஸ்ஸும் இப்போ கேஷ் டெலிவரி பண்ண கேஷ் வந்து கையில் கொடுக்குற மாதிரி இல்லாமல் ஒரு ஆன்லைன் பேடிஎம் கூகுள் பே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வசதியாக இருக்கும் அந்த மாதிரி நான் போன பஸ்சில் இல்லாதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால்தான் நான் வந்து இந்த பதிவை உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஓட்டுனர் கிட்டே வந்து ப பணமாக வந்து செலுத்த முடியுமா என கே கேட்கம்போது பார்த்தீங்கள்னா அவர் சில்லறை என் கிட்டே இல்லை அப்படின்றாரு இதே நடத்துனர் கிட்டே கேட்டாலும் அதேதான் சொல்கிறாரு நான் வந்து புக் பண்ணிணேன் அது வந்து நீங்கள் கையில் கொடுத்தாலும் சரி இல்லை பேமெண்டாக பே பண்ணிணாலும் சரி ஃபோனில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க நான் அதனாலதான் பேமெண்டாக பே பண்ணிடலான்னு போனப்போதான் போனக்குள்ளே அங்கே பேமெண்டாக பே பண்ண முடியல அதே மாதிரி வசதி இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால்தான் வந்து கையில் கொடுக்க வேண்டியதாக போச்சு கையிலேயும் கொடுக்க முடியல அவரோட சில்லறை இல்லாதனால் பெரிய அமௌண்டாக யார்கிட்ட இருக்குது இதுக்கெலாம் ஏதாச்சும் ஒரு முடிவு வந்து நீங்கள்தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்